என்னோட ஸ்கூல் வந்து நான் எல்லாமே வந்து நான் திருப்பத்தூரில் தான் முடித்தேன் மேரி மார்க் டேல் வந்து சிஸ்டர் சலேசியஸ் கான்வென்ட்டில் தான் என்னோட ஒன் டு டுவல்த்து வரையும் முடித்தேன் நான் வந்து ஒரு அக்கோண்டன் குரூப் தான் எடுத்தேன் அக்கோண்ஸு பிஸ்னஸ் அக்கோண்ஸ் குரூப் தான் நான் எடுத்து நான் வந்து என்னோட ஸ்கூல் டிகிரியை முடித்தேன் காலேஜ் வந்து நான் கொன்சாக்க காலேஜில் தான் நான் என்னோட யுஜி படித்தேன் யுஜி வந்து பிகாம் சிஏ ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் என்னோட யுஜி டிகிரி மூணு வருஷம் வந்து என்னோட நல்லாயிருந்தது மூணு வருஷத்தை பார்க்கும் போது ரெண்டு வருஷம் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தோம் அப்புறமா வந்து எங்களுக்கு கொரோனா வந்ததுனால் ஒன் இயர் வந்து நாங்கள் ஆன்லைனிலே நாங்கள் படித்தோம் என்னோட யுஜி டிகிரி முடிச்சுட்டு இப்போ என்னோட பிஜி டிகிரி இது கண்டினியூ ஆகிட்ருக்கு